நான் செய்கிற தின்பண்டம் வந்து என்னென்ன அப்படின்னா நான் வந்து முறுக்கு செய்வேன் எள் உருண்ட செய்வேன் க அப்புறம் வந்து கடல உருண்டை செய்வேன் பொறி உருண்டை செய்வேன் இதுமாதிரி நான் நிறையா இது செய்வேன் நானாக அதிலே வந்து அந்த நிலக்கடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு செய்வேன் அதில் நான் அந்த இது வந்து அது நல்லா இருக்கும் அந்த ரெசிபி வந்து வித்தியாசமாக இருக்கும் அது வந்து நிலக்கடலையும் முந்திரி பருப்பையும் வச்சு நான் செய்வேன் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ரிச் கொஞ்சம் பார்க்க வந்து ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது எப்படி செய்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நிலக்கடலையை வந்து சட்டியில் வந்து நல்லா அடுப்பை பற்ற வச்சுட்டு வறுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ச அடுப்பை வந்து கொஞ்சம் மெதுவாக வச்சுட்டு நம்ம அந்த தோலோடய வறுக்கிறோம் லைட்டாக ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்துரணும் வறுத்துட்டு அதை வந்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுரணும் கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து அந்த அதையும் லைட்டாக வந்து வறுக்கணும் வறுத்துட்டு அதையும் நல்லா பார்க்க வந்து செ கொஞ்சம் சிவந்ததுக்கு பிறகு எடுத்து அதையும் வச்சுரணும் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் இதை அப்படி இந்த நிலக்கடலையை ஃபுல்லாக தோலை ஃபுல்லாக உறித்து எடுத்துரணும் ஒரு தோல் இல்லாமல் நம்ம வந்து எடுத்து பொடச்சு எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கணும் ஒரு மிக்ஸியை எடுத்து அது ஆறினதுக்குப் பிறகு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நொறு நொறு அப்படியே ஒரு லைட்டாக சுற்றணும் அதாச்சும் ரொம்ப வந்து நெய் நெ ஃபுல்லாக மிக்ஸியை ஓட விடாமல் சுற்றி லைட் லைட்டாக சுற்றி சுற்றி அமத்திக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து ரொம்ப எண்ணெய் க எண்ணெய் விடாமல் நல்லா அழகாக மெது மெதுவாக சுற்றி கொஞ்சம் தூளாயிரும் தூளானதுக்குப் பிறகு நம்ம என்ன பண்ணணும் அதை எடுத்து வச்சுரணும் எடுத்து லைட்டாக கையை வச்சு உதுர்த்துட்டு எடுத்து வச்சுரணும் அதுக்கப்புறம் இங்குட்டு வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு சட்டியில் வந்து கொஞ்சமாக எண் நெய்யை விட்டுட்டு ஒ ஒரு டம்ளர் சீனிக்கு வந்து ஒ அரை டம்ளர் தண்ணி நம்ம ஒரு டம்ளர் கடலை பருப்பை எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு டம்ளர் சீனி எடுக்கணும் ரொம்ப இனிப்பு வேணால் அப்டிங்கிறவங்க முக்கால் டம்ளர் சீனி எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம அதை சட்டியில் நம்ம வந்து போட்டுட்டு ஒ அரை டம்ளர் தண்ணிய ஊற்றி நம்ம வந்து அதை வந்து நல்லா கைப்படாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் நம்ம கை விடாமல் அதை வந்து கிண்டிக்கிட்டு இருக்கையிலே என்ன ஆகும்னா ஒரு பாகுப்பதம் வரும் அதில் அது வர்ற வரைக்கும் அது வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அந்த பாகுப்பதம் வர்றதுக்கு அது வரைக்கும் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கையில் நம்ம வந்து ஒரு ஒரு ட்ராப் எடுத்து அதைத நம்ம பார்க்கணும் ஒரு சொட்டு எடுத்து கையில் இப்படி பார்க்கையில அது வந்து கையை ரெண்டு விரலில் ஒட்டிப் பார்க்கையில அது ஒரு நூல் மாதிரி வரும் அந்த பாகு அது வர்ற வரைக்கும் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிகிட்டு இருக்கையில் அந்த இது பாகுப்பதம் வந்ததுக்குப் பிறகு நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த அரச்சு வச்சுருக்கோம்ல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிகிட்டு லைட்டாக கிண்டிட்டே இருக்கணும் நம்ம கைப்படாமல் கிண்டிகிட்டு இருக்கையில் நம்ம என்னாகும் அப்படின்னா அதை வந்து தண்ணி விட்ட மாதிரி ஃபஸ்ட்டு வரும் நம்ம தண்ணியாயிருச்சுனு நம்ம நினைக்கக் கூடாது கிண்டிகிட்டே இருக்கையில் அது ஃபுல்லாக சுருண்டு அப்டி அல்வா மாதிரி வரும் வரையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டு ஒரு தட்டில் வந்து நெய்யை நல்லா தடவி வச்சுரணும் தடவி வச்சுட்டு அந்த நம்ம வா வா செஞ்சு வச்சுருக்கறத வழித்து அதை தட்டில் அப்டி கொட்டிகிட்டு அதை வந்து நம்ம வந்து ரொட்டி மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடணும் அந்த தட்டு ஃபுல்லாக பண்ணிகிட்டு கத்தியை வச்சு நம்ம என்ன ச வடிவத்தில் நமக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வெட்டிரலாம் இல்லை நமக்கு அச்சு மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு மூடி வச்சு அச்சு கூட போட்டுக்கலாம் இல்லை நமக்கு வந்து கட்டங் கட்டமாக இல்லை முக்கோணம் ஸேஃப்பு எந்த எந்த மாதிரி வேணுமோ நமக்கு வந்து கீறிக்கலாம் கத்தியை வச்சு கீறிட்டு ஆறின பிறகு நம்ம எடுத்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சோம்னா பிள்ளைங்க எப்போ வேணுமோ அவங்க எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க யார் வேணும்னாலும் அதை சாப்பிடலாம் அது ரொம்ப உடம்புக்கு நல்லது நம் எல்லோருமே அது நம்ம சாப்பிட்லாம் சாப்பிட்டா அதை விரும்பி சாப்பிடுவாங்க நான் செய்கிற ரெசிபிலேயே அது எல்லோருக்குமே பிடிக்கும் இது ந இது நல்லா இருக்கும் நான் செய்கிற ரெசிபிலேயே ஈசியானது சுலபமானது நல்லாவும் இருக்கும்